இப்போ சுற்றுலாவுக்கு வந்து நான் வந்து எங்கள் ஊரில் இருந்து ராமேஸ்வரம் போனேன் சென்னைக் போனேன் எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போனேன் அவங்க கூட போகும்போது நைட் ட்ராவல் பண்ணும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிணேன் அதுக்கப்புறம் பேரெண்ட்ஸ் கூட போகும்போது அவங்க எவ்வளோ ப்ரொடக்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோ ப்ரொட் எ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா பார்த்துக்டாங்க என்னென்ன வேணும் எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் வில்லேஜ்ஜில் இல்லாத எல்லா விஷயத்தியுமே நிறைய விஷயத்த நான் சுற்றுலா மூலமாக நிறைய தெரிஞ்சுகிட்டேன் அங்கே போகும்போது தான் ஓ இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இடலாம் நமக்கு தெரியாமல் இருக்குது ஏன்னால் வில்லேஜ்ஜில் எதுவும் ந அவ்வளோவா நிறைய இருக்காது அதை கம்பேர் பண்ணுறத்துக்கு சுற்றுலா போகும்போது என்னென்ன ஏன்னால் புது புது இடத்துக்கு கூட்டு கூட்டிகிட்டு போகும்போது எங்களுக்கு வந்து புது புதுசாக இருந்துச்சு எல்லாமே அங்கே இருக்கிற மக்களும் சரி அங்கே இருக்கிற திங்க்ஸும் சரி எல்லாமே வித்தியாசமா இருந்து அங்கே இருக்கிற மக்களும் எல்லாேருமே இந்த ஊர்க்காரங்ககிற மாதிரி எதுவுமே பாகுபாடு பார்க்காம நிறைய எங்களை அவ் வந் எங்கள்கிட்ட வந்து நார்மலாக பேசுவாங்க எந்த வித்தியாசமும் காட்டாமல் இருப்பாங்க அதனால நிறைய மால்ஸு இந்த மால்ஸ்சில் போகும்போது நிறைய திங்ஸ் இருக்கும் நம்ம பார்க்காத நிறைய வே வேறு நாட்டில் இருக்கிற திங்க்ஸும் அங்கே இருக்கும் நிறைய டிஃப்ரண்ட் டிஃப்ரண்ட் கலக்ஷன்ஸ்யெலாம் இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும்